யூஸ்வலாக சும்மிங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் எக்ஸசைஸ் மாதிரிதானு வைச்சுக்கோங்களேன் நம்ம கை கால் மைண்டு எல்லாத்தையுமே ஆக்டிவாக வச்சுருப்போம் அந்த இடத்துல இப்போ ரன்னிங்னால் வெறும் லெக்கு மட்டும் ரன்னிங் ஆகும் ஹார்ட் ட்ரம்ப் ஆகும் பட் ஆனால் சும்மிங் அப்படி கிடையாது பயங்கரமான எக்ஸசைஸ் அதெல்லாம் கார்டியோ பயங்கரமான அது உங்களுக்கு நல்லா பம்ப் ஆகும் கை அசைக்கணும் கால் அசைக்கணும் அப்படியே கண்ணில்ப் பார்க்கணும் எங்கேப் போகணும் என்னப் பண்ணணும்னு அந்த சும்மிங் ஃபூலில் இருக்கிற வேறு அது ரொம்ப டயர்டாக ஆகிரும் நீங்கள் நார்மலாக ஓடுறதோடோட இந்தமாதிரி சும்மிங் பண்ணுறது அதுவும் இல்லாமல் இந்த மொ அது நல்ல எக்ஸசைஸ் மாதிரிதான் இருக்கும் ப்ரீத்திங் எக்சஸைஸும் அதிலே வந்துடும் உள் நீச்சலெல்லாம் போட்டால் அதிலே எப்படி ப்ரீத்திங் எக்சஸைஸ் வந்துடும் மூச்சை எவ்வளோ நேரம் அடக்கி இருக்கும் அந்த போட்டியெல்லாம் வைப்போம் பசங்கக்குள்ளே அந்தமாதிரி பண்ணுறப்ப ஹெல்த் வைஸுக்கு சும்மிங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு எக்சஸைஸுங்க எக்சஸைங்கெல்லாம் அது நல்ல ஒரு ஸ்போர்ட்டும் கூட